ஹலோ ஊபரா என் பேர் யாசின் நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் எங்கள் சொந்தக்காரங்க வெளியூரில் இருக்காங்க அவங்களை அழைச்சுட்டு வந்து நீங்கள் இந்த ஊரில் விடணும் அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க அவங்க மொத்தம் ஏழு பேர் அஞ்சு பெரியவங்க ரெண்டு சின்னவங்க மே பத்தாந்தேதி அவங்களை போய் அழைச்சுட்டு வந்துடுங்க காலைல பத்து மணிக்கு ஆமாம் லக்கேஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் நான் அவங்களோடய அட்ரெஸ் ஃபோன் நம்பர் ரெண்டுத்தையும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் ஏதாவது எதுக்கும் நீங்கள் போகிற வழியில் வழியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வழி சொல்வாங்க நீங்கள் அந்த வழியிலேயே கூட போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அவங்களை நீங்கள் போய் அழைச்சுட்டு நான் ஒரு அட்ரெஸ் தர்றேன் ஃபோன் நம்பர் என் ஃபோன் நம்பரையும் தர்றேன் அவங்களை வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் விட்டுருங்க ஏதா ஒரு டவுட்டுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் அந்த அட்ரெஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து விட்டுருங்க எவ்வளோ சார்ஜ் ஆகும் பதிமூணாயிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே லக்கேஜஸ்லாம் சேர்த்து மேலே வெச்சிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பத்திரமா கூப்பிட்டு வந்துடுங்க ஏன்னா கொஞ்சம் பெரியவங்கள்லாம் இருக்காங்க பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வந்துடுங்க ஆ ஓகே